ஹலோ மயூரா ஓட்டலுங்களா நான் பரிமளா பேசுறேங்க எங்க எங்களுக்கு டோர் டெலிவரி அனுப்பித்து விடுணும் எங்கள் வீட்டில் கஸ்டமர் பத்து பேர் வந்திருக்குறாங்க அவங்குளுக்கு நாங்கள் சாப்பாடு போடணும் அதனால் உங்களுக்கு உங்கள் கிட்ட நாங்கள் செய்து செய்து தர சொல்லி நாங்கள் கேட்குறோம் உங்கள் ஹோட்டலில் நா நன்றாக சமைச்சி தருவீங்கன்ற தருவீங்கன்றதுனால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் சாப்பாட்டு வகையில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எக்கு ரைஸ் சாதம் குழம்பு குழம்பு வந்து ப்ரே ப்ரே பண்ணுற மாதிரி குழம்பு ப்ரே பண்ணித்தாங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பும் கம்மியாக கொடுங்க ஏன்னால் இங்கே கொஞ்சம் உடல்நிலை பிபி சுகர் இருக்குறவங்கனால் இவங்குளுக்கு கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக கேட்குறாங்க ஸ்வீட் வகையில் ஜிலேபி வக்கன் பீடா குலோப் ஜான் கேசரி கேசரிலாம் நீங்கள் நல்லா செஞ்சு தருவீங்கன்னு சொன்னாங்க அதனால் தான் உங்களை கேட்குறோம் இந்த ஸ்வீட் வகைலேயும் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக செஞ்சு கொடுங்க ஏன்னால் அவங்குளுக்கு சுகர் கம்மியாக கேட்டாங்க காரத்தில் வ வடை உளுத்தம் வடை கார வடை பஜ்ஜி இந்த வகைங்கள்லாம் போண்டா இந்த வகைலேயும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க இது டோர் டெலிவரி செய்யுங்க இதெல்லாம் நா எங்கள் கீர்த்தகிரி நகர் இது சோறு சாதம் பருப்பு குழம்பு ரசம் வத்த குழம்பு பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் அப்பளம் தயிர் பச்சடி எல்லா வ வகையான ஐட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து எங்களுக்கு டோர் டெலிவரி அனுப்புமாறு கேட்டு கொள்கின்றேன் எங்களுடைய அட்ரசை நாங்கள் ஏழு பை ஐம்பது கீர்த்தகிரி நகர் இந்த அட்ரஸுக்கு அமுச்சு விடுங்கள்